தஞ்சாவூரில் வந்து கல்வி வேணும் அப்புடின்னா கல்வி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது எல்லா ஊர்லேயும் ஸ்கூலில் தனித்தனி தொடக்கப்பள்ளி அரசினர் உதவிப்பெறும் பள்ளி அரசுப்பள்ளி எல்லாமே இருக்குது தஞ்சாவூரில் வந்து கல்வியில் வந்து நல்ல ஒரு இது நல்ல இரு மாவட்டந்தான் தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் கல்வியில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துலதான் இருக்குது எல்லோருக்கும் மா எல்லோரும் வந்து படிக்கக்கூட இந்த காலத்தில் வந்து எல்லோரும் படிக்கதான் ஆசைப்பட்றாங்க அதனால் அரசினர் பொறுத்த அவுங்கவங்க அந்தஸ்துக்கு ஏற்றமாதிரி அரசு பள்ளிலேயோ அல்லது அரசினர் உதவிப்பெறும் பள்ளிலேயோ அல்லது தனியார் பள்ளிலேயோ சேர்ந்து அவங்க பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க தான் படிக்கலை தான் பிள்ளையாவது படிக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் எல்லோரும் எல்லோரோட பிள்ளைகளையும் தங்களுக்கு ஏற்ற அளவுக்கு தங்களால் முடிஞ்ச முடிஞ்ச கட்டணத்தில் உள்ள அரசு பள்ளிலேயோ அரசின் உதவிப்பெறும் பள்ளிலேயோ தனியார் பள்ளிலேயோ படிக்க வைக்கிறாங்க அந்தமாதிரி தஞ்சாவூர் வந்து கல்வியில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துலதான் இருக்குது வேலை வாய்ப்புன்றது தஞ்சாவூரில்நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது புது புது ஐடி கம்பெனிகள்லாம் வந்துட்டிருக்குது புதிய ஷாப்பிங் ஷாப்பிங் மால்ஸ் நிறைய கடைகள் நிறைய இதெல்லாம் இருக்குது தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புலேயும் நல்ல ஒரு இடந்தான் பெண்கள் வந்து அந்தளவுக்கு சிக்கல் எதிர்கொள்றாங்கன்னால் எல்லா இடத்துலையும் உள்ளமாதிரி எல்லா இடத்துலையும் உள்ளமாதிரி பெண்கள் வந்து எதுவும் சிக்கல்கள் சவால்கள் எதிர்கொள்றாங்களோ அந்தமாதிரிதான் இருக்குது அந்தமாதிரியான செய்திகள் வந்து இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை தஞ்சாவூரில் அந்தமாதிரியான நிகழ்வுகள் நடந்து அதிகமாக கேள்விப்பட்டதில்லை எல்லோருக்கும் வந்து வேலைவாய்ப்பு வந்து எல்லோருக்கும் கிடைக்கிது போதிய கல்லூரிகள் கல்லூரிகள் நிறைய இருக்குது கல்வி நிலையங்களெல்லாம் இருக்குது புது தொழில்நுட்ப கல்லூரி வந்துருச்சு தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்துருச்சு பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் வந்துருச்சு கடைகள் நிறைய வந்துருச்சு எல்லா இடத்துலையுமே வேலைவாய்ப்புகள் கிடைக்கிது பாலின பாகுபாடு சமத்துவம் பாலின பாகுபாடுலாம் யாரும் இந்த காலத்தில் பார்க்கறதில்ல ஆனால் அதிகாரம் ஒழித்தல் இதலாம் இல்லை விதவை மறுமண திட்டம் வந்து விதவைகள் மறுமண திட்டம் வந்து உதவியாக இருக்குன்னால் ரொம்ப உதவியாக இருக்கும் விதவைகளுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு திட்டந்தான் விதவைகளுக்கு அந்தமாதிரி தி விதவைத் திருமணம் நல்ல ஒரு உதவித் திட்டம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிது அவங்களுக்கு மணவாழ்வில் நெருக்கடி அந்தமாதிரிலாம் அவங்களுக்கு அந்தமாதிரியான கொஷின்லாம் ஏன் எங்கள்கிட்ட கேட்குறீங்க உஜிய டிக்கெட் பேருந்து பயணத்திட்டம் ஊதிய டிக்கெட் பேருந்து பயணத்திட்டம் வந்து மகளிருக்கு வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்குது அந்த மூலிமா சிலர் வந்து அதை நல்லதாகவும் பயன்படுத்திக்கிறாங்க சிலர் வந்து தீய கெட்ட வழிலையும் பயன்படுத்திக்கிறாங்க புதிய வருமானத்திட்டம் வந்து கிராமத்தில் இருக்கற முடியாதவங்களுக்கு வருமானம் சரியில்லாதவங்களுக்கு பெண்களுக்கு முக்கியமாக நல்ல ஒரு இது எந்த திட்டம் வந்து நல்ல ஒரு திட்டந்தான் அது மூலிமா நிறைய பேர் பயனடைய பயனடைகிறாங்க திட்டமானது மக்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு திட்டம் மக்கள் வந்து நிறைவான நிறைவான பேருந்து பயணத்தை வந்து நல்லா இது பண்ணுறாங்க அந்த பூஜ்ய பயணம் பேருந்து திட்டம் வந்தனால் எல்லோருமே பேருந்தில் போகிறதுக்கு விருப்பட்டுக்கிட்டு ஏன்னா அது வந்து கட்டணம் இல்லாத இலவச பயணச்சீட்டுனால் எல்லோரும் வரதுனால் கொஞ்சம் பேருந்து வந்து கொஞ்சம் கு கூட்ட நெருக்கமாக இருக்குது ஒரு பேருந்துக்கு இவ்வளோ கம்மியான நபர்கள் குறிப்பிட்ட நபர்கள்தான் சொல்லி பயணத்தில் சேர்ந்தா நல்லாயிருக்கும் இன்னும்